ரீசன்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் பேக் ஃபிலிப் கார்ட்ல ஆட்ரு பண்ணிருந்தேன் அது வந்துச்சு வந்து ஓப்பன்லாம் பண்ணி பார்த்தேன் அதில் ஃபிலிப் கார்ட்ல பார்க்கும் போது கலர் கொஞ்சம் டிம்மாக இருந்துச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தேன் கலர் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பிரைட்டாக அந்த ஸிப்லாம் ஸ்டீல்ல கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஸ்டாங்காக இருந்துச்சு அப்புறம் அதோடய க்ளாத்து மெட்டீரியல் எல்லாம் கொஞ்சம் ஹார்டாக கிழியாத அளவுக்கு நல்லா ஸ்டாங் தாங்குகிற அளவுக்கு இருந்துச்சு அப்புறம் கெப்பாசிட்டியும் சரி நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நிறையா புக்கு யூஸ் எடுத்துட்டு போவோம் அந்த புக்கு நிறையா புக்கு வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் பெரிய பேக்காக தான் இருந்துச்சு நான் வாங்கின ப்ராடக்ட்லே பெஸ்ட்டு ப்ராடக்ட்னு சொல்லுவேன் இதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு குறிப்பிட்ட டூ ஃபிஃப்ட்டிக்கு இந்த அமௌண்ட் இந்த அமௌண்ட்டுக்கு இந்த பேக் ஒரு ரொம்ப வொர்த்தாகவே இருந்துச்சு